நான் சின்ன பையனாக இருக்கும் போதே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க அம்மா அப்பான்ட்டு சொல்லி கொடுப்பாங்க நான் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுத்தாங்க கொஞ்ச நாள்ல நான் வளர்ந்தேன் வளர்ந்தோன்னே எனக்கு வந்து ரைம்ஸ்லாம் பாட சொல்லிக் கொடுத்தாங்க தமிழில் வாழ்த்துலாம் சொல்லிக் கொடுத்தாங்க நான் அப்போ தான் தமிழ்லாம் தெரிஞ்சிக்க வந்தேன் அப்புறமேட்டுக்கு எனக்கு வந்து இதெலாம் கொடுத்தாங்க நல்லா படிக்கிறான்னு கொடுத்தாங்க அடுத்தது ஒரு ஒரு எழுத்தாக கூட்டி படிக்க சொன்னாங்க படிச்சேன் அடுத்தது சென்டன்ஸாக படிக்க சொன்னாங்க படிச்சேன் இப்போ நான் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சேட்டேன் நான் வந்து நான் நல்லா படிக்கிறேன் நல்லா ஹேண்ட் ரைட்டிங்லாம் சூப்பராக இருக்குன்றதுக்காக எனக்கு இதெலாம் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க அது நான் அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு நம்ப எல்லா நம்ப அம்மா அப்பா இவங்களால தான் நம்ப இவ்வளோ வளர்ந்துக்குறோன்ட்டு தமிழில் மட்டும் யாரும் மறந்துறாதீங்க தேங்க் யூ